உலகின் மொழியிலேயே தமிழ் மொழி தான் மிகவும் பழமையானது கல் தோன்றி முன் மண் தோன்றும் காலத்தில் முன்பு தோன்றிய மூத்த மொழி தமிழ் மொழின்னு நிறையவே சொல்வாங்க இதில் தொல்காப்பியம் திருக்குறள்னு சொல்லிட்டு நிறைய நூல்கள் இருக்கு அது வந்து நம்ம வாழ்க்கைக்கு அனைத்து தத்துவங்களையும் இலக்கணங்களையும் எல்லாத்தையும் சொல்லித் தருது அதாவது மற்ற மொழிகளில் இல்லாத சிறப்பம்சம் எல்லாம் தமிழில் தான் இருக்கு தமிழில் இருக்க எழுத்துக்களில் போல் தனியாக அர்த்தத்தையும் அதிகாரத்தையும் கொண்ட மொழி எதுவும் கிடையாது ஓரெழுத்து ஓர் எழுத்து கூட ஒரு அர்த்தமுள்ள வார்த்தையாக தான் இருக்கும் தமிழில் மட்டும்தான் மிகவும் பழமையான நூல்கள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கும் மற்ற மொழிகள் எல்லாம் அதுக்கு பின்னாடி வந்தது தான் எந்த மொழியோட எந்த மொழியோட உதவியும் இல்லாமல் தனியாக சிறந்து தனியாக செயல்படும் சிறப்பு தமிழுக்கு மட்டும்தான் இருக்கு தமிழ் மொழியிலேயே பல கல்வெட்டுகளும் பல சிற்பங்களும் இன்னுமும் இருந்துகிட்டு தான் இருக்கு